நான் என் பையனோடய பர்த்டேக்கு மங்களம் ஹோட்டலில் சாப்பாடுக்கு ஆர்டர் செஞ்சுருந்தேன் பிரியாணி கேக்கு சிக்கன் சிஸ்டி ஃபைவ் கிரேவ் எல்லாமே ஆர்டர் செஞ்சுருந்தேன் ஆனால் இப்போது எங்கள் நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் டெத் ஆயிட்டார் அதனால வந்து பர்த்டே பார்ட்டியெலாம் கேன்சல் செஞ்சுட்டோங்க அதனால மறுபடியும் அதுக்கு நான் கொடுத்துருக்குற அட்வான்ஸை வந்து நான் மறுபடியும் நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கிறேன் சாரி இனிமேல் இது தெரியாத விதமாக நடந்துருச்சு அதனால இந்த பர்த்டே கொண்டாட முடியாததினால நாங்கள் இந்த ஃபங்ஷனெலாம் தள்ளி வச்சுட்டோங்க